தமிழ்மொழி பற்றி பொதுவாக சொல்லப்படும் சில தவறான கருத்துக்கள் என்னென்ன அவற்றை எப்படி நிவர்த்தி செய்யலாம் தமிழ்மொழியை பற்றி என்னென்ன தவறான கருத்துக்கள் அப்படின்னா நம்ம ஆதி காலத்தில் இருந்தே ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு தோன்றுனவனே தமிழ் தான் தமிழ் தமிழ்மொழி தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவனே தமிழன் தான் முதல் முதல்ல சங்கம் வளர்த்த இதுவே தமிழ் தான் ஆனால் இப்பத்து காலத்தில் தமிழே ஒன்று இல்லாத மாரி அடியோட அழிச்சிட்டாங்கள் அப்படே மொத்தமாகவே தமிழே இல்லாத மாரி தமிழனுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றாமேரி அழிச்சிட்டான் தமிழன் வந்து எவ்வளோவோ பெருமை சேர்த்துருக்கான் இந்த நாட்டுக்கு அதெல்லாம் பெரும்பாலும் வந்து எடுத்து சொல்கிறது இல்லை இங்கே யாருமே ஆனால் அதெல்லாம் இது பண்ணாமல் அவங்கவுங்க மொழி மட்டும் ஒஸ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழன் தான் முதல் முதல்ல தோன்றுனான் தமிழன் தான் முதல் முதல்ல தமிழ்மொழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான் எல்லாம் ஆதி காலத்தில் அவன் வந்து இந்த மொழி எல்லாம் வடமொழி கேரள மொழி தெலுங்கு மொழி எல்லாம் வந்து எதில் இருந்து வந்தது அதுக்கோட அடித்தளமே வந்து தமிழ் தான் அந்த தமிழே வந்து இப்போது சான்ஸ்கிரிட்டு அந்த மொழியெல்லாம் வந்து தமிழ்லேருந்து தான் தோன்றுச்சு பிராமின் மொழியெலாம் தமிழ்லேருந்து தான் தோன்றுச்சு கல்லறைங்கள்லாம் பார்க்கணும் ராஜராஜ சோழ கல்லறைங்கள்லாம் பார்க்கணும் அதெலாம் தமிழ்மொழி தான் வந்து அப்பத்து காலத்திலையே வந்து கல்வெட்டுலாம் பதிச்சிருக்கான் ஹிந்தி மொழியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் தமிழ்மொழி தமிழோட பழங்காலத்து மொழின்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் கூட அப்படி இருந்தது தான் இப்போ என்னன்னா தமிழை வந்து கொச்சைப்படுத்தி நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ இந்தியாவிலையே கூட பார்த்தோன்னா ஹிந்தி மொழி தான் வந்து நாட்டோடய தேசிய மொழின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் அது நாட்டோடய தேசிய மொழி ஆதி காலத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை அறிவிக்கணும் ஏன் தமிழ் தானே ஆதி காலத்து சங்கம் வளர்த்த ஒரு மொழி ஏன் அது வந்து இது பண்ணக் கூடாது நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறதுனால இந்தியாவுக்கு தேசிய மொழி ஹிந்தி மொழி ஆயிடுமா அது தான் என்னுடைய இது இது வந்து என்ன நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி யோசிக்கணும் யோசித்து ப்ராக்டிக்கலா ஒன்று யோசிச்சாங்கன்னால் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கும் யோசிக்கணும் யாரும் வந்து ஜாதி ஜாதி எங்களது தான் ஒஸ்த்தி அப்படின்னு இல்லாமல் விட்டு கொடுத்து மனப்பான்மை விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இருந்துச்சுன்னால் எல்லாமே இங்கே வந்து கரெக்டாக இருக்கும்